மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போகுங்க அந்த மலை மேலே ஏறும்போது ஒரு படிக்கட்டுங்களாம் எப்படி இருக்குதுனா அப்பாப்பா முடியலை எப்படியும் கோவிலுக்கு போயே ஆகணுனு ஒரு சாகசத்தோடய போயிட்டு கோவில்ல சாமி கும்பிட்டு வந்துட்டோம்